விளையாட்டுத்துறையில் கண்டிப்பாக அரசாங்கம் நிதி உதவி செஞ்சுதான் ஆகணும் ஏன்னா ஒவ்வொரு மாணவர்களும் இளைஞர்களும் ஒருசில பேர் பணக்காரங்களா இருக்கலாம் ஆனால் எண்பது சதவீதம் இந்திய மாணவர்களும் இந்திய இளைஞர்களும் இந்த விளையாட்டு அது ஒரு விஷயமாவே அந்த ஒரு திறம இரு இருக்கிறதுனால்தான் அவங்க வராங்க ஆனால் அவங்க அதில் சாதிக்க முடியாமல் போகிறதுக்கு பணம் ஒரு விஷயமாதான் இருக்கு இதைவந்து அரசாங்கம் கொஞ்சம் உதவி செஞ்சால் அந்த திறமையான இளைஞர்கள் மேன்பட்டு வரலாம் சா